இப்போது நம்ம தோட்டத்தில் பார்த்தா செடிகள்லாம் வந்து பராமரிக்கிறது எப்படின்னு பார்த்தா இப்போது இந்த ஆடி பட்டம் அந்த மாரி போடுவோம் அப்போது போடயில இயற்கையாக பார்த்து மழைக் கொடுக்கும் அப்போ எங்களுக்கு தண்ணி செலவு கம்மியாகும் அப்போ இந்த சம்மர் காலம்னு சொல்றங்கிறபோது வெய்யல் காலம் வரும் இந்த மே அந்த மாரி வந்து வெய்யல் காலங்கிறபோது என்னென்னால் நாங்கள் வந்து தண்ணி அப்போது ஒரு இதில் போய் கொண்டாந்து செடிகளுக்கு நாங்கள் ஊற்றுவோம் காலைலேயும் மாலைலேயும் ஊற்றுவோம் மழை காலம் என்னவோ அதே பெஞ்சிக்கும் வ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சம் சுத்தமாகவும் செடிகள்லாம் வந்து ஒரு எதுவும் பா தொற்றாத அளவுக்கு ஒரு புழு பூச்சி வராத அளவுக்கு பார்த்து டெய்லியும் காலைலேயும் சாயந்தரம் பராமரித்து நல்லா வளர்ப்போம்